சத்குரு ரமணமகரிஷி யோகிமுனிவர் அவங்கள்லாம் வந்துட்டு எங்கள் மாநிலத்தில் ரொம்பவுமே முக்கியமாக மதிக்கப்படுறவங்களா இருக்காங்க அதில் வந்துட்டு ரமணமகரிஷி அப்படிங்கிறவர் வந்துட்டு திருவண்ணாமலையில் வந்துட்டு ஆஸ்ரமம் வச்சுருக்காரு அவர் வந்துட்டு தமிழ்நாட்டில் தான் இருந்தார் அவருக்கு வந்துட்டு ஆன்மிகத்தில் அதிகமான ஈடுபாடு இருந்துச்சு அவர் வந்துட்டு கோவிலுக்கு போகிறதுலாம் வந்துட்டு ரொம்ப உன்னிப்பாக கவனிப்பார் அவர் வந்துட்டு கோவிலுக்கு போகிறத வந்துட்டு ஒரு வேலையாகவே வச்சிருந்தார் காலையில் போய்விட்டு சாயங்கலாம் வரைக்கும் அங்கேயே இருந்து அங்கேயே படித்து அங்கேயே பாட்டு எழுதி அந்த மாதிரி ரொம்ப ஆன்மிகத்தில் ஈடுபாடாக இருந்தார் அது வந்து அவர் அவருகிட்ட நான் அதிகமாக கற்றுக்கிட்டேன் என்னோடய உடல் வந்துட்டு எல்லா பக்கமும் இருக்கும் அப்படிங்குறத வந்து அவர் அதிகமாக அவர் அதிகமாக நம்புனார் எல்லார் எல்லா இடத்திலயுமே கடவுள் இருக்கிறாருங்குறது அவரோட மூடநம்பிக்கையாக இருந்துச்சு ஆனால் அதையும் அவர் நம்பிக்கையா கடைபிடிச்சிட்டே வந்தார் அதுவும் நான் வந்து ரொம்பவுமே அவர்கிட்டருந்து இன்ஸ்பியர் ஆன ஒரு விஷயம் அவர் மாதிரியே நானும் இருக்கணும் அப்படிங்குறத நினச்சிருக்கேன் நிறையா டைம் அவர் வந்து பாடல்கள் எழுதியிருக்காரு புத்தகம் எழுதியிருக்காரு அவருக்குன்னு ஒரு ஆஸ்ரமத்தை உருவாக்கி அங்கே வரவங்களுக்கு வந்துட்டு நிறையா கதைகள் சொல்லியிருக்காரு